இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காணப்படும் சில பறவைகள் வந்து என்னன்னா அது குருவி காக்கா கிளி புறா இந்த பறவையெல்லாம் வந்து அடிக்கடி வந்து எரைத்தேட வந்து வெளியே வரும் நம்ம பாத்திருக்கோம் அந்த பறவையை பார்த்திங்கன்னா அது எரைத்தேடவோ இல்லை தண்ணிர் குடிக்கவோ வந்து அடிக்கடி வெளியே வரும் மற்ற பறவையெல்லாம் பாருங்கள் மரத்தில் இந்தமாதிரி பறந்துகிட்டே தான் இருக்கும் பறந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த பறவைங்கயெல்லாம் பாருங்கள் இந்தக்குருவி காக்கா புறா இதெல்லாம் பாருங்கள் அடிக்கடி வரும் அதேமாதிரி வந்து கூடெல்லாம் கட்டும் பாருங்கள் இதில் வந்து எந்த பறவை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு வந்து சிட்டுக்குருவி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த குருவி வந்து அழகாக இருக்கும் அதோட கலரும் அழகாக இருக்கும் அந்த கலர் பார்த்திங்கன்னா அது பிளாக்காகவும் இருக்காது ஒரு மயில் கலராகவும் இருக்காது ரெண்டும் அழகாக கலந்து அந்த குருவியே ஒரு ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் எனக்கு வந்து பறவைங்கள்லேயே வந்து எனக்கு சிட்டுக்குருவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சிட்டுக்குருவி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அது கூடு கட்ட ஆரம்மிச்சிதுன்னா எவ்வளோ நாள் ஆகும் தெரியுங்களா முப்பது நாள் ஆயிடும் அது கூடுக்கட்டி முடிக்க வந்து முப்பது நாள் ஆயிடும் அது அது என்னன்ன வேலை பார்க்குதுன்னா டெய்லியும் அதுக்கு தேவையான பொருள்லாம் ஒவ்வொரு இடமா தேடி திரிஞ்சு அந்த மரத்தோட இலை இருக்கு பாருங்கள் அதில் தான் வந்து கூடுக்கட்டும் அதுவும் பஞ்சு பருத்தி காட்டுலலாம் போய் பஞ்செல்லாம் தேடி இந்த சிட்டுக்குருவி பருத்தியில் உள்ள பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வரும் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுங்க பசங்க நல்லா குளிராமல் ஒரு காற்றடிச்சா கீழே விழுகாமல் அந்தமாதிரி பத்திரமா இருக்கிறத்துக்கு எப்படியெல்லாம் பாருங்கள் குருவிக்கூடு கட்டும் அது சிட்டுக்குருவி சூப்பராக குருவிக்கூடு கட்டுங்க சொல்ல தேவையில்ல அவ்வளோ அழகாக கூடுக்கட்டும் நீங்கள் பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல நான் வந்து பாத்திருக்கேன் எனக்கு வந்து சிட்டுக்குருவியை ரொம்ப பிடிக்கும் அந்தப்பறவை வந்து அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் எப்படின்னா இப்போது ஒரு கூடுக்கட்ட தேவையான ஒரு பொருள் எடுத்துகிட்டு வருதுன்னா அதைத்தேடி திரிஞ்சு எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனா அது அதெல்லாம் பார்க்காம அந்த குருவிங்கள்லாம் வந்து ஒவ்வொரு பொருளாக ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது டைம் அலைஞ்சி அது வந்து குருவி பேர் வந்து இந்த சிட்டுக்குருவி பேர் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா தையல்காரி அதுவே சொல்லுங்களாம் குருவியே என்னோட பேர் வந்து நான் ஒரு தையல்காரி அப்படின்னு சொல்லுமாம் குருவி அது வந்து கூடு கட்ட ஆரம்மிச்சிருச்சின்னா ஒரு இருபது ஒரு நாளைக்கு வந்து இருபது தடவைனாது இருபது முப்பது தடவையாது குருவிக்கூடு கட்ட தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு வர போகும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டுக்கு வந்து ஒரு காவல் ஒரு காவலாளி அது வந்து ஆண் குருவி அந்த ஆண் குருவி பார்த்திங்கன்னா ஆண் குருவியை கூட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த குருவி வந்து அந்தக்குருவி பார்த்தீங்கன்னா ஆண் குருவியை உட்கார வச்சுட்டு பெண்குருவி வந்து பெண் சிட்டுக்குருவி வந்து எரைத்தேடவோ இல்லை தண்ணிர் குடிக்கவோ இல்லை கூட்டுக்கட்ட தேவையான பொருள் எடுக்கவோ போயிடும் ஏன்னா வந்து அந்த குருவிக்கூடு வந்து நம்ம தனியாக விட்டுட்டு போனோம் அப்படின்னா யாராவது வந்து கலைச்சிருவாங்க இல்லைன்னா எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குருவிக்கு ஒரே பயம் அதனால் ஒரு ஆண்குருவியை வந்து ஒரு காவலுக்கு வச்சுட்டு தான் குருவிங்களாம் வந்து எரைத்தேட போகும் இல்லை கூடு கட்ட தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வர போகும் எடுத்துகிட்டு கூடு கட்டி முடித்த உடனே கூடு வந்து முட்டையிடும் கூட்டில் முட்டையிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த கூடெல்லாம் சரிப்பண்ணி இந்த பஞ்சு இதெல்லாம் வச்சு உள்ளே கூடெல்லாம் கட்டி முடித்த உடனே முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு உடனே வந்து முட்டைப்போட ஆரம்மிச்சிரும் முட்டை போட்டு முடித்த உடனே அந்த குருவிலாம் வந்து அடைக்காத்துட்டு அப்புறமேட்டு குஞ்சு பொரிச்சிடும் பொரித்த உடனே அந்த குருவியெல்லாம் வந்து குருவிங்களுக்கு தேவையான உணவு உணவுன்னா சாப்பாடு வந்து அதுங்களுக்கு பசிக்கும் இல்லைங்களா அதை தேடுகிறதுக்கு வந்து போயிடும் அது போகிறப்பையும் பாருங்கள் ஒரு குருவியை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வரும் இந்தமாதிரி குருவிலாம் பாருங்கள் எப்படி இருக்கு அவங்க பிள்ளைங்க மேல் எவ்வளோ ஒரு அக்கறையாக ஒரு பாசமாக எப்படி பாருங்கள் குருவி காக்காய்க்கு கூட வந்து இந்தமாதிரிலாம் ஒரு மூளை ஒரு அறிவு இப்படிலாம் அவங்க பசங்களை காப்பாற்றணும் அப்படின்லாம் குருவிக்குக்கூட இருக்கு ஆனால் மனுஷங்கள் மனுஷங்களை பாருங்கள் அப்படியா இருக்காங்க அதனால் தான் எனக்கு அந்த குருவி காக்கா இந்த புறா கிளி எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் இதுங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பாக்குறதுனால தான் இந்த குருவிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குருவிக்கூடு கட்டுகிற இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப மறைவான இடமா இருக்கும் அதேமாதிரி மனிதர்கள்லாம் பாக்கிற மாதிரி இடத்துல கூடு கட்டாது ஏன்னா வந்து மனிதர்கள்லாம் வந்து தொடுவாங்க பார்ப்பாங்க அய்யோ நம்ம குழந்தைய பிரிச்சிடுவாங்களோ என்னமோ அப்படின்ட்டு பயப்படும் அந்த பறவைங்கள்லாம் அதுக்காக தான் மறைவாக கட்டும் அதுவும் இந்த சிட்டுக்குருவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பகுதியில் தான் ஏன் சிட்டுக்குருவி வந்து அதிகமாக காணப்படுது சில பறவைங்களாம் வந்து மேலே இந்த வானத்துலேயே அலையிறதுனால பறந்துகிட்டே இருக்குறதுனால அது வந்து கீழே அதிகம் வராது அதனால் நமக்கும் தெரியாது இந்த பறவைங்களாம் அந்த புறா கிளி இந்த சிட்டுக்குருவி இது எல்லாம் வந்து அடிக்கடி இங்கே கீழே மரத்துக்கோ இல்லை இங்கே தண்ணிர் குடிக்க ஒரு எரைத்தேட இந்தமாதிரிலாம் கீழே வரதுனால நம்ம அடிக்கடி இந்த பகுதியில் பாத்திருக்கோம் சிட்டுக்குருவிலாம் பாருங்கள் நல்ல ஸ்பீடாக பறக்கும் அது இப்படி ராக்கெட் மாதிரி பறக்கும் பாருங்கள் அதுவும் பக்கத்தில் வந்து உக்காந்து எரை சாப்பிட்டுட்டு இருக்கும் நம்மள பார்த்தாலே இப்படி நம்ம நடந்து போனாலே அப்படியே பறந்து போயிடும் பாருங்கள் அதனால் எனக்கு வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இந்த இதில் இந்த பகுதியில் வந்து அடிக்கடி வந்து இந்த சிட்டுக்குருவிங்க தான் நிறைய இருக்கு நாங்களும் பாத்திருக்கோம் எனக்கு வந்து இந்த சிட்டுக்குருவியை ரொம்ப பிடிக்கும்